இங்கே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வந்து லட்ச தீப திருவிழா நடக்கும் அப்புறம் தீப திருவிழா நடக்கும் தீப திருவிழா வந்து கார்த்திகை மாதம் நடக்கும் எப்படியும் கன்ஃபார்மாக ஒரு ஆறு நாட்கள் அதுக்கு வந்து திருவண்ணாமலை வந்து ரொம்ப டிராஃபிக்ல இருக்கும் அதனால வந்து லட்ச தீப திருவிழா வந்து ரொம்ப க்ராண்டாக நடக்கும் தேர் வெள்ளி தேர் அதுபோல் நடக்கும் அதில் வந்து சுற்றி இருக்கிற எல்லா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் அதர் டிஸ்ட்ரிக்ல இருந்து எல்லா வந்து பார்ப்பாங்க இந்த தீபம் எரிகிறது மூணு நாளுக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கும் ஏழு நாள் எரியும் அந்த தீபம் ஏழு நாளும் நல்லா கட அதுக்கு அப்புறம் திங்ஸ் இதெல்லாம் நல்லா விற்பாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் போலீஸ் அதுபோல் நிறைய பேர் இருப்பாங்க அன்னதானம் வேலைலாம் நடக்கும் நிறைய பேர் வந்து அதில் வந்து கலந்துக்குவாங்க அப்புறம் வந்து கோவில் வந்து எப்பைவும் வந்து திறந்தே இருக்கும் ஆனால் அந்த டைம்ல மட்டும் ரொம்ப மூடி இருக்கும் ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக வரும் அது இல்லாமல் கோவில் உண்டியலெல்லாம் அதிகமாக காசு இருக்கும் அந்தமாரி டைம்லலாம் வந்து உள்ள விடமாட்டாங்க அதை மாரி கோவில் குள்ள அது இல்லாமல் ஆடு மாடு அதுபோல் ஊனமுற்றவர்லாம் வந்து அங்கேலாம் இருப்பாங்க அதுக்காக வந்து சுற்றி இருக்கிறவங்க அனைவரும் வந்து உணவு அன்னதானம் விழாலாம் போடுவாங்கள் அப்பறம் சொல்லுறதுன் மக்கள் தொகையெலாம் வந்து அப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து மலை சுற்றுவாங்க கிரிவலம்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க அதில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் அதர்ஸ் அதர் ஸ்டேட்டு அதர் கன் கன்ட்ரிலாம் வந்து சுற்றுவாங்க அப்புறம் வந்து திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் ஊரிலையே ஒன் டே ஒன் டே எல்லா காலேஜி ஸ்கூல்லு எல்லாமே லீவு விடுவாங்க உள்ளூர் விடுமுறைனு சொல்லிட்டு அதே போல் சுற்றி இருக்கிற எல்லா ஊருலேயும் வந்து கார்த்திகை தீப திருவிழான்னு சொல்லிட்டு மலையில மலையில வந்து கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவாங்க